பறவைங்களை பார்க்கறதுக்கு காலையில் நேரம்தான் ரொம்ப நல்லா இருக்கும் அது ஒரு ஓ சத்தம் போடுறது சௌண்டு போடுறதும் ஒரு வெளியில் வே வரப்பையும் பார்த்தாக்கா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வேடந்தாங்களுக்கு தான் நிறைய டைம் போயிருக்கிறோம் அங்கே போனால்க் கூட அங்கே வந்து பார்த்துட்டு உடனே நாங்கள் வந்துடுவோம் வீட்டுக்கு அங்கே தங்கிறதுக்கு எதுவும் வசதி இல்லை அப்படியே தங்கணுன்னால்க் கூட வெளியில் ரூம் எடுத்து தான் தங்கணும் அதனால் எங்களுக்கு அந்த வசதி இல்லாத்தனால் நாங்கள் வந்து கா போய்விட்டு பறவைங்களை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் ப ப பசங்களெல்லாம் போய்விட்டு இட்னு போய் காட்டிவிட்டு நாங்கள் வந்துடுவோம் அதே எங்களுக்கு வந்து ஒரு இடம் வசதி பண்ணிக் கொடுத்தாங்கனாக்கா இன்னும் நல்லா இருக்கும் போய்விட்டு நாங்கள் எல்லாேரையும் தெரிஞ்சவங்க எல்லாேரையும் இட்னு போய்விட்டு அங்கே பார்த்து ரசிச்சிச்சு நாங்கள் வ அப்போ பார்த்துட்டு வரதுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் ஒரு வ வசதி எங்களுக்கு செஞ்சுக் கொடுத்தாக்கா அங்கே நீட்டு பண்ணி படுத்துனு இருந்துக் கூட காலையிலே எழுந்ச்சி நாங்கள் எந்தெந்த பறவை எப்படி எப்படி என்னென்ன வெ ப ச சௌண்டு எப்படி இருக்க எ ப எந்தெந்த பறவைன்ட்டு அப்போ எங்களுக்கு கிளீனாக கேட்டுக் கூட நாங்கள் தெரிஞ்சுனு வந்துடுவோம் அதுதான்